இந்தியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது அதில் முக்கியமானவைகள் நிறைய இருக்கிறது அதில் முக்கியமாக சொல்லணும்னா டெல்லியில் இருக்க கேட் இந்தியா கேட் அதுக்கப்புறம் டெல்லியிலையே இருக்கிற ஆக்ரா கு தாஜ்மஹால் கோயில் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் கோயில் அப்புறம் சார்மினார் அப்புறம் கேட் ஆஃப் இன்டியா அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னால் தமிழ்நாட்டில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்புறம் மைசூர்ல மைசூர் பேலஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் லா லாபரால் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது மகாபலிபுரம் கோயில் இருக்குது ஆஹா மஹால் ராஜஸ்தான்ல இருக்குது அப்புறோம் ரெட் ஃபூட் அது அப்புறம் ஸ்ரீ ஹரிமாறன் சாஹீர் அப்புறம் விக்டோரியா மெமோரியல் மஹால் இருக்குது அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமி கோயில் இருக்குது தஞ்சை பெரியக்கோயில் இருக்குது ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது அப்புறம் கோனாக் சூரிய கோயில் இருக்குது பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது பெரியார் நேஷ்னல் பார்க் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மஹாராஜ் டெர்மினஸ் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது எலஃபண்ட் கேவ் இருக்குது ஜமா மஸிஜ் இருக்குது அப்புறம் கஹா டைகர் ரிசர்வ் இருக்குது அப்புறம் குவாலியர் ஃபு கோட்டை இருக்குது லோட்டஸ் டெம்பிள் இருக்குது சென்னை இருக்குது சென்னையில் சுற்றிப் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது கோயில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் நிறைய இருக்குது கேரளா இருக்குது கேரளாவில் கோயில்கள் நிறைய இருக்குது கோவா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ் நிறைய முக்கியமான சர்ச்சுகள் இருக்குது வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது பூண்டி மாதா கோயில் இருக்குது மஹா மஹாபோதி டெம்பிள் இருக்குது வேடந்தாங்கல் இருக்குது பறவைகள் சரணாலயம் வண்டலூர் ஜூ இருக்குது ஊட்டி இருக்குது மஹா மஸீஜ் இருக்குது